எனக்கு பிடிச்ச கேம்மு என்னென்னா அது வந்து ஃப்ரீஃபயர் தான் அதில் ரொம்ப எனிமிஸ் எல்லா அடிப்பேன் எனக்கு அது தான் ரொம்ப பிடிக்கும் டைம்பாஸ் ஆவல்னா அதை தான் விளையாடுவேன் எங்கேயாவுது போயிவிட்டு எங்கன்னா டைம்பாஸ் ஆவல்னாலையும் ஃப்ரீஃபயர் தான் விளையாடுவேன் ஃப்ரீஃபயரில் ஏன் பிடிக்குன்லா தெரியாது ஆனால் எனிமி அடிக்கிறதெல்லாம் சூப்பராக இருக்கும் கன் எல்லா கன்லையும் மாற்றி மாற்றி அடிக்கலாம் எனக் பிடிச்ச கேம்முன்னா அது ஃப்ரீஃபயர் மட்டுந்தான் ஃப்ரீஃபயரில் நானும் எங்கள் ஃப்ரெண்டெல்லாம் சேர்ந்து விளையாடுவோம் அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து ஆட்றதே அதனால் ஃப்ரெண்ட்ஸுங்கூட போய் பேசுகிற வாய்ப்பு கிடைக்கறனால அதுல போயிவிட்டு ஃப்ரெண்ட்ஸு கூட பேசின்னு ஜாலியாக விளையாடுவோங்க நான் எங்கள் ஃப்ரெண்டுங்கள்லாம் சேர்ந்துன்னு அப்போ அப்போ டைம்பாஸ் ஆவறதுக்கெல்லாம் விளையாடுவோம் நாங்களும் ரொம்ப ரொம்ப நேரமல்லாம் விளையாடுவோம் சார்ஜ் காலியாகிற வரைக்கு விளையாடுவோம் நாங்களும் ஃப்ரீஃபயர் வந்து இப்போ ரீசண்டாக தான் வந்துச்சு ஒரு ஆறு ஏழு வர்ஷம் ஆகும் அப்போருந்தே நானும் நா நாலு வர்ஷமாக ஆட்றேன் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த கேம்மு அந்த கேம்மு காலையில் எழுந்து எல்லாம் விளையாடுவேன் காலையில் நைட்டு மதியலாம் விளையாடுவேன் அந்த விளையாட்டில் ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்துட்டு விளையாட்றனால அது ஒரு சந்தோஷமாக இருக்கு